ஹலோ மஞ்சள் தோட்டம் வியாபாரிங்களாம்மா நாங்கள் கடை வச்சிருக்கோம் மஞ்சள் வேணும் க குழம்பு மஞ்சளும் க முத்த மஞ்சளும் வேணும்மா ஒரு அஞ்சு பத்துக்கிலோ பத்துக்கிலோ எப்படி வில பொ பொருள் நல்லா தரமாக இருக்குமா வில எப்படி ம் ஏன் வேணும்மா குழம்பு மஞ்சள் எப்படி கெ முத்த மஞ்சள் நம்ம மூஞ்சிக்கு போட்டுப்போம் அந்த மஞ்சள் இது ரெண்டும் பத்து பத்து கிலோ வேணும் பொருள் தரமாக இருக்கும்மா ம் தரம் ஆ சரிம்மா அதான் பொருளும் நல்லாயிருக்கும்ன்ற தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறோம் அதனால் தான் தோட்டம் மஞ்சள் தோட்டம் இருக்கின்றத்தால தான் நேரடியாக உங்களாண்ட கேட்கறோம் வாங்கலாம்னு நாங்களும் கடை வச்சிருக்கோம் கடைக்கு வியாபாரத்துக்கு வேணும் அதனால் தான் ம் சரி சரி ஓகேம்மா வந்து வாங்கிக்கிறோம் ம் சரி ஓகே